சமையல் செய்வதற் செய்வதில் அரை மணி நேரம் எடுத்துக் கொண்டால் ஸ் ஒரு குழம்பு ஒரு சாதம் செய்யலாம் அந்த பருப்புக் குழம்புனா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் பருப்புக் குழம்பு ரசம் சாதம் பொரியல் இதெல்லாம் செய்ததற்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் சாதம் குழம்பு செய்வதற்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மசால் குழம்பு செய்வதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னால் வெங்காயம் உரித்து தேங்காய் ரெடி பண்ணி வெங்காயத்தை வணக்கி தேங்காய் போட்டு அதை ஆத்தி மசாலாலாம் கொடுத்து அதை காயை அறுத்து அதை வணக்கி அந்த மசால் குழம்பு வைக்கறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் சாதம் குழம்பு ரசம் பொரியல் வத்தக் குழம்பு இதெல்லாம் செய்வதற்கு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் இதே எங்களுக்கு ரொம்ப பிடித்தது வந்து பருப்பு சாம்பார் ரசம் ஒரு பொரியல் சாதம் ஊறுகாய் அப்பளம் இவை எல்லாமே எங்களுக்கு நன்றாக செய்யத் தெரியும் விரும்பியும் சாப்பிடுவார்கள் எங்களுக்கு தெரியாத ஐட்டம் வந்து ஒரு முறை நாங்கள் முயற்சி பண்ணது வடை குழம்பு வச்சி பார்க்கலான்னு முயற்சி பண்ணோம் அந்த வடை குழம்பு வச்சு பார்க்கதுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட மூணு மணிநேரம் ஆகிடுச்சு ஏன்னால் எனக்கு வந்து சீக்கிரம் அது வைக்க தெரியலை அது யோசனை பண்ணி அது எப்படி செய்கிறது யாரை கேட்கறது இல்லை எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது இதெல்லாம் யோசனை பண்ணி நாங்கள் வ நாங்கள் செய்யும் போது வடை குழம்பு வந்து பருப்பு ஊற வச்சு ம மசால் இஞ்சி பூண்டு போட்டு மசால் அரைத்து அதுக்கு புளியும் வச்சு அந்த மசால் குழம்பு கொதிக்க வச்சு என் வடை வடைக்கு ஊற வச்சு வடைக்கு ஆட்டி வடையை எண்ணெயில் சுட்டு அதை எடுத்து மசால் குழம்பு கொதித்து கொதித்து இறக்கும்போது வடையை சுட்டு அதில் போட்டு வடை குழம்பு மாதிரி செய்வோம் அந்த வடையை வந்து உருண்டை பண்ணி போடுவோம் இது வடைனாக்க தட் தட்டையாக போடுறது வடை அதை நாங்கள் குழம்புல போடுற வடையை வந்து உருண்டையாக போடுவோம் போண்டா மாதிரி அப்போது தான் அது வந்து வடை குழம்புன்னு அர்த்தம் அது செய்வதற்கு எனக்கு ரொம்பவும் லேட் ஆனது ஏன்னால் புதுசாக செய்கிறதுனால கஷ்டமாக இருந்தது அது யோசனை பண்ணி செய்கிறதுக்கு சிரமமாகவும் இருந்தது வடை குழம்பு செய்வதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துடன் நான் செய்தேன் மீதி பருப்பு குழம்பு மசால் குழம்பு இவைகள் செய்வதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சீக்கிரம் செஞ்சியும் முடிக்கலாம் புது ஐட்டமாக செய்யும் போது இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தது யோசனை பண்ணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமும் எடுத்துக் கொண்டேன்